தமிழ்நாட்டிலேயே சிறந்த இடம் எதுனால் தியேட்டருக்கு சென்னை தான் சென்னையில் ஈசிஆர் மாயாஜால் மாயாஜால் அது ஓப்பன் டிரைவ் தேட்டர் அங்கே நைட்டில் காரில் உட்காந்தே பார்க்கலாம் நல்லா ஸ்க்ரீன் நல்லா பெருசாருக்கும் அப்புறம் மவுண்ட் ரோட்டில் சத்யா தேட்டர் அது சூப்பராருக்கும் ஏசி எல்லா தேட்டர்லேயுமே டிக்கட் வந்து முந்நூறு ரூபாய்க்கு மேல் தான் இருக்கும் அப்புறம் வடபழனி கால்ணா தேட்டர் அப்புறம் ஹச்டி பிரிண்டில் இருக்கும் லுக் ஃபுல்லாகலர் ஃபுல்லாருக்கும் நானும் எங்கள் ஃப்ரண்ட்ஸ்லாம் போவோம் சூப்பர் அல்ட்ரா சவுண்ட்லாருக்கும் நல்ல ஏசி ஏசி ஃபுல்லா இருக்கும் டிரைவிங் இது காரு கார் பார்க்கிங் வசதியெலாம் நிறையருக்கும் படம் பார்க்க சிறந்த தேட்டர் எதுன்னா சென்னையில் இருக்கிற தேட்டர் தான்